அப்போதெல்லாம் கிணறு மட்டும் தான் இருந்தது பைப்பு போரு இது போல எதுவும் கிடையாது கிணத்துலேருந்து அப்போ தண்ணி இறைப்பது அந்தக் காலத்தில் வீட்டு தேவைக்காக கயிறு கொண்டு வாளி கொண்டு தண்ணியை எறைச்சி பயன்படுத்துவாங்க விவசாயிகள் வந்து மாடு கொண்டு ஏர் இறைப்பாங்க அது போ சக்கரம் கொண்டு ஒரு தண்ணி இது போன்று இயற்கையான முறையில் தண்ணியை கிணற்றில் இருந்து எடுத்து கொண்டிருந்த காலம் போய் தற்போது மோட்ரு போட்டு தண்ணி எடுக்கிறாங்க இன்ஜின் வைத்து தண்ணி எடுக்கிறாங்க இது போன்றெல்லாம் தற்போது செய்துக் கொண்டிருக்கிறார்கள்